இப்போ ஆட்டோட தோலையோ இல்லை மாட்டோட தோலையோ பதப்படுத்தி வைக்கணுன்னா அது உப்பு போட்டெல்லாம் பதப்படுத்தி வைக்கலாம் இல்லைனா ஃப்ரீஸர்ல வச்சு பதப்படுத்தி வைக்கலாம் இதுவே என்னோட ஆடோ மாடோ ரெண்டில் எதுவாங்குனாலும் அதை வந்து சின்ன வயசுலேந்து ப்ராப்பராக அதுக்கு ஃபுட்டு இது கொடுத்து வளர்த்தனும் இதென்ன அதற்கென்ன டிசீஸும் வராமல் பார்த்துக்கணும் மாடு வந்து நம்மளுக்கு வந்து வளர வளரவே பால் கொடுக்கும் அந்த பாலை வச்சு நம்மளுக்கு இன்கம் இது பண்ணிக்குலாம் மாடு வந்து குட்டி போட்டாலும் அதுலேந்து நம்மளுக்கு இன்க்கம் வரும் தென் மாட்டை வந்து விற்றாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் ஆனால் நல்ல கண்டிஷன்னாக விற்கணும் எந்த நோயும் இல்லாமல்